நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து ரொம்பலாம் பவர் கட் பண்ண மாட்டாங்க அதாவது தினமும் பவர் கட் பண்ணுற வேலை இருக்காது ஷட்டௌனு என்றைக்காச்சும் ஒரு நாள் ஷட்டௌன் பண்ணுவாங்க அன்னைக்கி ஒரு நாள் தான் ஃபுல்லாக கரண்ட் இருக்காது ஈவினிங் டைம் போல் கரண்ட் வந்துடும் அதுக்கப்பறம் ரொம்ப மழை எல்லாம் பேய்ஞ்சிச்சினா ரொம்ப அப்போ கரண்ட்டு கட் ஆகிடும் மழை பேய்ஞ்சி ரொம்ப இடி சவுண்ட்லாம் அதிகம் எழுந்ததுனா அப்போ கரண்ட்டு கட்டாகும் அப்றம் சில இது இது மாதிரி நேரத்தில் கரண்ட்டை கட் ஆக்கும்போது ஒன்றும் இல்லை சில டைம்லாம் நைட்டு தூங்கும்போதெல்லாம் கரண்ட் கட் பண்ணுவாங்க அப்போ தூங்க முடியாது ரொம்ப வெக்கையாக இருக்கும் வீட்டில் இருக்கும் போது அதே நைட் நேரம் அதுவும் மழை அதுவும் மழையோடு கரண்ட் எல்லாம் கட் ஆகிடுச்சுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க கரண்ட் இல்லாமல் வீட்டில் கரண்ட் அந்த மாதிரி நேரத்தில் கட் ஆகிடுச்சுன்னா வெயில் காலத்தில் கட் ஆனாலும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வெளியேவும் வர முடியாது வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வெயில் காலத்தில் கரண்ட்டை கட் பண்ணால் கரண்ட் இல்லாமலாம் யோசிக்கவே முடியலை எப்படி இருக்கிறதுன்னு அது வந்து ரொம்ப இதாகும் அஃபெக்ட் பண்ணும் நம்ம வாழ்கிறத வந்து கரண்ட் இல்லைனா ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அதுவும் குழந்தைங்க பெரியவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கரண்ட் இருக்கு இல்லாமல் இருக்கிறது எத்தனை மணி நேரோம்னா ரொம்ப சொல்கிற அளவுக்கெல்லாம் ரொம்பலாம் கட் பண்ண மாட்டாங்க ஐயோ கரண்ட்டு சுத்தமாக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கரண்ட்டு கட் ஆகாது ஏதோ கொஞ்சம் நாள் தான் கரண்ட்டு கட் ஆகும் கொஞ்சம் நாள் மீன்ஸ் ஒரு நாளைக்கு தினமுலாம் கட் ஆகிற நெலமை இல்லை என்றைக்காச்சும் ஒரு நாள் ஹாஃப் அண்ட் ஹவர் கட் பண்ணுவாங்க அவ்வளோ தான் அப்பறம் ஒரு நாள் ஷட்டௌன் பண்ணுவாங்க மற்றபடி ரொம்பலாம் கரண்ட்டை வந்து கட் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டோம் இது ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது கரண்ட்டுலாம் ரொம்பலாம் கட் பண்ணல அது என்ன சீசனுக்கு ஏற்ற மாதிரி தேவை இல்லாத நேரத்தில் அதாவது ரொம்ப வெக்கையாக இருக்கும் அந்த நேரத்தில் எதுவும் இருக்காது மழையும் இருக்காது ஒன்றும் இருக்காது ஆனால் அந்த நேரத்தில் கரண்ட்டை கட் பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருக்கிறத்துக்கே ரொம்ப வெக்கையாக இருக்கும் வெளியேவும் போக முடியாது உள்ளேயும் இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றப்படிலாம் கரண்ட்டு ஓகே